ஸோ நான் ரீசென்ட்டாக வந்து ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினேன் ஸோ நான் அந்த கம்பெனி நேம் சொல்ல விரும்பல ஸோ பார்த்திங்கன்னா அது வாங்கி ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஒன் சைடு வந்து கேக்கல சரி ஓகே நம்ம தான் ஏதோ தப்பாக மிஸ்ப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அட்ஜஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போன்ட்டு அப்போவும் வந்து கேக்கல ஸோ வாங்கின கடையிலியே போய் கேட்டோம் நாங்கள் இதுக்கெலாம் வாரண்ட்டி கிடையாது இது கிடையாது அது கிடையாது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க ஒயரை பிடிச்சு இழுத்துருப்பிங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்கள் ஸோ அது வந்து ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அது நூறு ரூபானாலும் சரி ஐம்பது ரூபானாலும் சரி காசு கொடுத்து வாங்குகிறோம் அந்த பொருள் நல்ல பொருளாக கொடுக்குல அவங்க